நான் வந்து ரீசெண்ட்டாக வந்து ஒரு பாடிவாஷ் ஒன்று வாங்கினேன் அது என்ன ப்ராடெக்ட்னா ஆக்னி ஏதோ பி ஆக்னி ஏதோ ஒரு பேரு இருந்துச்சு ஏதோ ஒரு ப்ராடெக்ட் பேரு சரி நல்லா இருக்கும் பியர்டும் அதுவும் அது நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஆன்லைனில் ஆட்ரு பண்ணி வாங்கிருந்தேன் அந்த இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்துச்சி அதுதான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக அதான் யூஸ் பண்ணிணேன் நல்லா நல்லா தான் இருக்கிற மாரி இருக்குது அது ஒரு மாதிரி ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் இந்த ஜெல்லு மாதிரி இருந்துச்சு சோப்பு மாரிலாம் இல்லை லிக்யூடு மாரியும் இல்லை ஜெல்லு மாரி இருந்துச்சு ஒரு மாதிரி ஜெல்லி ஃபார்மில் இருந்துச்சு அதுதான் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா இருக்குது போட்டால் ஒரு மாதிரி வழவழவழன்னு இருக்குது ஒரு மாதிரி சோப்பு போட்டால் அந்த நிற வரும் அந்த அந்த அந்த ஃபீலே இல்லை அந்த ஒரு இதுவே இல்லாமல் இருந்துச்சு ஃபீலே இல்லாமல் ஒரு மாரி வழவழவழன்னு இருந்துச்சி அதான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதை போடப்போட பார்த்தா ஒரு மாதிரி அலர்ஜி மாரி வந்துடுச்சி ரேஷஸ் மாரி வருது ஸ்கின்லலாம் ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஆகிடுச்சி அதை போட்டு நல்ல ப்ராடெக்ட் நேச்சுரல் ப்ராடெக்ட் இந்த மாரி தான் சொன்னாங்க போட்டுருந்தாக ப்ராடெக்ட் ரிவ்யூவ்வில் கடைசியில் பார்த்தா அது இந்த மாரி ஆகுது அலர்ஜி ஆகுது அதனால இப்போ அதை கொஞ்சம் போடுறத்துக்கு வந்து நிறுத்தி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் அலர்ஜி ஆகாம இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போய் டாக்ட்ருகிட்ட ச் கன்சல் பண்ணிட்டு டாக்ட்ரு வந்து ஒரு தனியாக ஒரு மருந்து கொடுத்துருக்காரு அதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்